ஸோ யூஸ்ஃபுல்லா இப்போது ஏதாச்சம் ஒரு விளையாட்டு விளையாட்டுனு போகும் போது காயம் வலி இடுப்பு பிடிப்பு அந்த மாதிரி நிறைய இது சூழல் ஏற்படும் அதே மாதிரி நம்ம நம்ம வீரர்கள் பயிற்சி எடுக்கும்போது விளையாடும்போது நிறைய காயங்கள் ஏற்படும் அந்த காயங்கள் எல்லாம் தீவிரப்படுத்தற்துக்காக அவங்க டெய்லி கூட நான் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபெஷனையும் கூட சேர்த்து வெச்சுப்பாங்க ஸோ அவங்களுக்கு எதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ஸ்பாட்லேயே அவங்களுக்கு தீவிரம் தீவிரம் தீவிரம் பண்ணுறதுக்காக அவங்க இது பண்ணுவாங்க அந்த வலியிலருந்து வலியை நீக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ முதல்ல ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி என்ன வேணுனா பண்ணுவாங்க அந்தமாதிரி பண்ணுவாங்க இல்லை கொஞ்சம் கிரிட்டிகல் கேஸாக அருகில் மருத்துவம் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போவாங்க ஸோ அந்த அந்த ஃபெசிலிட்டியும் கூட வெச்சுப்பாங்க ஸோ அவங்களுக்கு எப்பவும் ஒரு ஆம்புலன்ஸும் ரெடியாக வச்சுருப்பாங்க ஸோ ஏதாச்சும் இந்த விபத்து எப்போது எப்போது எங்க எப்படி வேணுனா நேரலாம் ஸோ அந்த இது விபத்துலேருந்து மீட்கிறதுக்காக அவங்க கரெக்டாக ரெடியாக வச்சுப்பாங்க